சார் நான் விக்னேஷோட அப்பா பேசுகிறேன் நான் நல்லாருக்கேன் சார் நீங்கள் நல்லாருக்கீங்களா பையன் எங்கே சார் படிக்கிறான் வீட்டுக்கு வந்தால் ஒரே விளாட்டாவே இருக்கான் ஆமாம் சார் வீட்டுக்கு வந்தாலே அந்த மொபைலை வச்சுக்கிட்டு விளாட்றதுலே பொழுதுபோக்காக போயிட்டுருக்கு அவன் வீட்டு பாடம் செய்ய மாட்டுறான் எதோ நெட்டில் பார்த்து பண்ணுறேன்னு சொல்லி தான் வாங்கி வச்சு விளாட்றான் சரி சார் சரிங்க சார் சொல்லுங்கள் சொல்லுங்கள்

ஆ சரி சார் பண்ணலாம் சரிங்க சார் கண்டிப்பாக கண்டிப்பாக பொறுமையாக நானே வந்து கூட்டிகிட்டு போகறேன் அவன் எந்த பாடத்தில் சார் ரொம்ப டல்லாக இருக்கான் ஆ வீட்டில் எல்லாம் வெளியில நான் வேலைக்கு போய்விட்டா ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன் வீட்டில் என் மனைவியும் அவங்க சமையல்ல அவங்களுக்கு பொழுது போயிருது இவன் உட்காந்து தான் இந்த மொபைலை வச்சுக்கிட்டு தான் ஆன்லைனில் படிக்கிறேன் அப்படி இப்படினு சொல்லி உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கிறான் ஆ சரிங்க சார் ஆ நன்றி சார்